பதினஞ்சு எட்டு ஆயிரத்து தொளாயிரத்து நாற்பத்தி ஏழு பதினாறு எட்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொன்னுற்றி மூணு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்து தொளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரம் பதனொன்று நாலு ஆயிரத்து தொளாயிரத்து தொன்னுற்றி ஏழு